இரண்டு லட்சத்து பதினாறு மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ஆறு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ஏழு லட்சத்து அறபத்தி நாலாயிரம் எட்டு லட்சத்து அறபத்தி நாலாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது